என்னோட ஃப்ரீ டைமில் வந்து நான் அது மாரி மியூசிக் கேட்பேன் அப்படியே மியூசிக்கில் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லைனா அந்த டைமில் வந்தது நான் வந்து மூவி பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி என் கிட்டே டச்சிங்காக இருக்கிற மூவி அதே மாரி மூவிஸ் பார்ப்பேன் அப்படியே இல்லைனாக்கா எங்கள் மம்மி கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன் வீட்டை ஒதுங்க வைக்கிற வேலை அதெல்லாம் பார்ப்பேன் அது மாரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்யெலாம் வீட்டுக்கு வந்தால் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது பண்ணுவேன் எங்கள் வீட்டில் உள்ள குட்டிஸ் கூடயெலாம் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இது மாரி கிலே வெச்சு விளையாடுவாங்க அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவேன் அது மாரி அவங்கக்கூட சேர்ந்து பிளே பண்ணுவேன் இது மாரி அவ்வளோக்கா ரொம்ப போர் அடிச்சுச்சினா ஃபேமிலியோடு நாங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் எப்புடின்னாக்க இது மாரி பீச் எங்கே சுற்றிலும் நிறையா பீச்சுருக்கு தரங்கம்பாடி காரைக்கால் பீச் அது மாரி அங்கே உள்ள இடத்துக்குலாம் போய்விட்டு அங்கே வந்து நம்மளுக்கு பிடிச்ச ராட்டிணம் ரைடு போவது கத்திக்கிட்டே அந்த திரிஞ்சு அலை சுற்றுறது அப்புறம் டிராகனில் போவது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் பயமாகவும் இருக்கும் ஆனால் அதில் போவது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுயெலாம் கூட கூட நாங்கள் பீச்சி கூட பீச்சுக்குலாம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது டைம் போகிறதே தெரியாது அது மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓய்வு நேரத்தை வந்து நான் செலவு பண்ணுவேன் இப்போ வந்து என் ஃபேமிலி கூட போயிருந்தாக்கால் அங்கே போய்விட்டு தண்ணியில் ஜாலியாக விளையாண்டுகிட்டு அரட்டை அடிச்சிகிட்டு அப்புறம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஸ்நேக்ஸ்யெலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே தரங்கம்பாடி அது மாரி பீச்சிக்கெலாம் போனோனாக்கால் அங்கே வந்து டேனிஸ் ஃபோர்ட் அது வந்து ரொம்ப பழைய காலத்து எப்படி பிரிட்டிஷ் இந்த ஃபோட்டோ வந்து எல்லாேருக்கும் ஞாபகார்த்தமாக அது இருக்கும் அந்த இடத்துல வந்து அவங்க ஆட்சி பண்ண காலத்தில் உள்ள சில மீன்களோட முள் அப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ண வாள் அது மாரி அவங்களோட கப்பலோட வந்தது மாடல் அது மாரி அந்த டேனிஷ் ஃபோர்ட்டோட வடிவமைப்பு இது மாரி ஒரு சாம்பிள் மாரி செஞ்சு வெச்சுருப்பாங்க அதுக்கு தொம்புறம் முது மக்கள் தாழி அதெலாம் இருக்கும் அவங்க யூஸ் பண்ண சின்ன சின்ன பொருட்கள் பௌல் அது மாரிலாம் பிரிட்டிஷ் என்னென்னலாம் அங்கே இருக்கு அந்த ஆட்சி பண்ண காலத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணிணாங்களோ அதெல்லாம் அங்கே வந்து ஒரு மியூஸியம் மாரி வெச்சுருப்பாங்க அது வந்து வாட்ச் பண்ணி அதுக்கு என்னென்னலாம் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கால் அது வந்து ரொம்ப பழைய காலத்து எந்திரன்னால் நம்மளுக்கு இப்பெல்லாம் பார்க்க முடியாது அதனால அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வெச்சுருக்கறது கொஞ்சம் தான் கலெக்ட் பண்ணி வெச்சுருப்பாங்க அதை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் ஏன்னாக்கால் இப்பெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னாக்கால் அந்த காலத்தில் உள்ளதெலாம் இப்போ கிடையாது இப்போ வந்து ரொம்ப டெவலப்டு ஆகிடுச்சா அதனால எல்லாம் வந்து மாறிடுச்சு அதனால அங்கே உள்ள அந்த பொருட்களெலாம் வந்து பார்ப்பேன் அது மாரி அங்கே உள்ள வாள் அவங்க யூஸ் பண்ண போருக்கு யூஸ் பண்ணிணது அங்கே ஜெயில் அந்த ஜெயில் கைதியெலாம் எந்த இடத்துல வெச்சுருப்பாங்க அந்த இடம் எப்படி இருக்கும் அது மாரி ஸ் மு பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டயெலாம் அதை பற்றி பேசுவேன் அதிலே டைம் வந்து போகும் அதில் அப்படி இல்லைனாக்கா எனக்கு ரொம்ப போரடிக்கும் அந்த மாதிரி இருந்தாக்கால் எங்கள் அம்மா கூட உக்காந்து இன்னிக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அது மாரி பேசுவது ரொம்ப பிடிக்கும் அது மாரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணி பேசுவது அதெலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரீ டையமில் நான் இதுதான் பண்ணுவேன் இல்லைன்னா வந்து ஏதாவது டெக்ரேஷன் அந்த மாரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் டெக்ரேஷன் வால் ஹேங்கிங் அது மாரி செய்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது வந்து ஒரு ரிலாக்ஷேஷனாக இருக்கும் இல்லைன்னா மியூசிக் மியூசிக் தான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மியூசிக் கேட்கறக்கு